இது மாதிரி மீட்டிங்கில் கலந்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நம்ம நான் வந்து டெட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்கனாட்டி என்னால் கிளாஸ் நேர் டேரக்ட்டாக அட்டன் பண்ண முடியாததுனால் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் அட்டன் பண்ணேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துது நான் வந்து படித்துக்க முடிஞ்சுது என்னோடய டைமை யூஸ் பண்ணி என்னால் படிக்க முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் நிறையா இன்ஃபர்மேஷன் அதில் இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு டைம் சேவ் ஆச்சு இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான இது எல்லாம் அதில் இருந்தது